யோகா வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கிறது தூண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா நான் படித்த புக்ஸ் தான் நான் படித்த புக்ஸ் வந்து யோகாவோடய பெனிபிட்ஸை வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கு அதனால என்னோடைய டீச்சர்ஸும் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் யோகாவோடய பெனிபிட்ஸ் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால அது வந்து ஒரு பொழுதுபோக்காக நான் எடுத்துக்கிட்டேன்